சின்ன வயதில் விளையாடினது கண்ணாமூச்சி கண்ணாமூச்சி கண்ணை கவர் போட்டு ஒருத்தர் கண்ணை கட்டிவிட்டுடுவோம் அவங்க அவங்க போய் அவங்களுக்கு தேவையான இடத்துல மறைஞ்சி நின்றுக்குவாங்க நாங்கள் அந்த கண்ணை கட்டிக்கிட்டே போய் யார் முதல்ல நாங்கள் தொடுறோமே அவங்க அவுட் ஆகிருவாங்க அதேமாதிரி நொண்டி விளையாட்றபோது கோடு போட்டு ஒரு ஓட்டை ரவுண்டாக காசு மாதிரி சேர்த்து நொண்டி அடித்துட்டு அந்த கோட்டை மிதிக்காமல் அதை நாங்கள் மிதித்து அதை தள்ளி வெளியே தள்ளி அதையை மிதிக்கணும் அது ஒரு விளையாட்டு அது நாலு பொட்டி போட்டு செய்கிறபோது அது நாலு பொட்டியில் கோடு வந்து மிதிக்காமல் நாங்கள் அதில் போய் அந்த ஓட்டை மிதித்தோன்னா நாங்கள் வின் பண்ணிடுவோம் அதேபோல இன்னொரு விளையாட்டு சடுகுடு கபடி விளையாடுவோம் பெண்களோ ஆண்களோ எல்லாம் அந்த நிலா நிலா பிள்ளைக்குச் சோறு மாற்றுவாங்க தை மாதம் அப்போது வந்து அந்த நிலாச் சோறு சாப்பிட்டு நல்ல ஒருமணி ரெண்டுமணி வரைக்கும் எல்லா விளையாடுவோம் கண்ணா கண்ணாமூச்சி நொண்டி கபடி விளையாடுவோம் விடிகிறதுங்கூட எங்களுக்குத் தெரியாது அந்த மாதிரி விளையாட்டெல்லாம் விளையாடுவோம் இனி அதுபோக எத்தனியோ விளையாட்டு பேர் சொல்ல எனக்குத் தெரியாத விளையாட்டெல்லாம் இருக்குது